கொரோனா டையத்தில் திடீர்னு ஏதாவது செய்தி சொல்லுவாங்கள் அவங்க நல்லா இருப்பாங்கள் அவங்களுக்கு வந்து கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு வீட்டில் ஒரு ஸ்லீப் ஒட்டுவாங்கள் ஸ்லீப்பை ஒட்டி அவங்க வீட்டை ப்ளீச்சிங் பவுடரை போட்டு அவங்க வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது வரக்கூடாது அவங்க வீட்டை லாக் பண்ணிக்கிட்டு திடீர்னு அதை ஒரு அவச்செயல் மாதிரி மனசு திடீர்னு கஷ்ட மாதிரி படுத்துகிறது காய் வித்தாங்கன்னா அப்படி தான் அதையும் வேஸ்ட் பண்ணிகிட்டு பத்துரூபாங்கிற இடத்துல அஞ்சுரூபான்னு வித்தால் ஜனங்கள் வாங்குவாங்கள் அதை ஹை ரேட்டில் வித்துட்டு அந்த காய் கொண்டு போய் குப்பையில் கொட்டிருவாங்கள் பாலையும் அதே மாதிரி வேஸ்ட்டு பண்ணி பாலை தயிர் போடலாம் பன்னீர் போடலாம் குழந்தைகளுக்கு எதுவும் இல்லாத கொரோனா தானே அப்பட்னு மனு மக்களுக்கு கொடுக்கல அதுலாம் கொண்டே கீழே ஊற்றி குப்பைத் தொட்டியில் ஊற்றி வீண் பண்ணிப்புட்டாய்ங்க மாங்காய் பறிச்சு விற்க காஸ் போட்டு வித்தால் தானே அஞ்சு காஸ் பத்து பைசானு வித்தால் பரவாயில்லை அவன் பத்து இருபது ரூபான்னு கொடுத்தா விற்கலேன்னு சொல்லி மரத்தை வெட்டிர்றான் அவனுக்கு யாருக்கு லாபம் விவசாயத்துக்கு தான் நஷ்டமாக போயிருது பூவெல்லாம் இந்த கொரோனா டையத்தில் எத்தனை கோடி பூவு அழிஞ்சுது அதலாம் கொண்டி குப்பைக் காட்டில் தான் கொட்டிட்டாங்க அதை வந்து நமக்கு புரோஜனம் இல்லாதே போயிருச்சு கொரோனா டையத்தில் ரொம்ப ஜனங்களுக்கு லாஸ்ஸு நமக்கு மனுசருக்குது திகில்னு அவங்கள அவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு அவங்க வீட்ட லாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீட்டை ஒதுக்கி வச்சாங்கள்